ஹலோ ஆ சொல்லுப்பா யாருப்பா யார் சார் யார் ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா மிஸ் ஆயிடுச்சா மிஸ் ஆகிறளக்கு மிஸ் ஆகிறளவுக்கு என்னப் பண்ணீங்க சரி ஓகே ம் ஓகே எப்படி மிஸ் ஆச்சு பஸ்ஸுல் வரும் போதாப்பா ஓகே பஸ் கண்டக்டரில் கேட்டீங்களா யார்டையாவது அப்படியா பஸ்ஸு நம்பர் புது ஐடியா ஒரு ஆய ஃபைன் வந்து இதுக்கு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ஆமாம் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா உங்கள் ஆதார் கார்டை கொடுத்துட்டுப் போய் ஆஃபீஸ் ரூம்லக் கொடுத்து இத வாங்க்கோங்க இல்லை தம்பி பண்ண முடியாதுப்பா அப்படியாப்பா அதுக்காக என்னாப்பா ஐடி மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னாப்பாப் பண்ணுறது அவ்வளோ தான் நான் என்ன ஆஃபருக்கு துணிக் கடையாக வச்சுருக்கேன் ம் சொல்லுங்க உங்கள் மிஸ் பண்ணதுக்கு நானா இது யார் எந்த சாரு கலியமூர்த்தியா ம் அவரா

அக்கௌண்ட்ஸு தெரியுது தெரியுது நீ எம்காமு சிஏல சொன்ன உனக்கு எப்படி அக்கெளண்ட்ஸு ஃபுல்லா வர்றாங்க அவங்க அவங்க வர மாட்டாரே வேறு சாருல வருவாரு அப்படியா

ஓகே அப்படியா சரி அப்போ ம் ஆமாம் சரி ஒன்றும் பிரச்சின இல்லை அப்போ ஒரு ஏழநூறுவா வாங்க்கோங்க அதுக்கு மேலே பா கம்மிப் பண்ண முடியாது நான் ப்யூன்கிட்ட ப்யூன்கிட்ட ஃபோன் அடித்து பேசிடுறேன் நீங்கள் அங்கேப் போய் இது மாரி சொல்லுங்க ஒரு ஏழநூறுவா வாங்க்கிப்பாங்க ஆதார் கார்டை கொண்டுப் போங்க ஒரிஜினல் ஆதார் கார்டு உங்கள் ஐடி ப்ரூஃபைசெக் பண்ணிக்கோங்க உங்கள் பேயர் உங்கள் அப்பாப் பேயர் அட்ரஸ்ஸுலாம் ஆ செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்க்கோங்க வரும் வரும் ஓ ஆமாப்பா கால்லேருந்து மீட்டிங்கா இருந்துச்சி பிஸி அதனால் ஆ ஓகேப்பா ஓகேப்பா ஆ ஓ ஓகேப்பா